தி மியூசிக்குன்னு சொன்னால் இந்தியன் ஐடல் மியூசிக்கு ரியாலிட்டி இதெலாம் ஷோக்கெலாம் சொல்லும்போது டிவியில் வந்து விஜய் டிவி தான் நான் பார்ப்பேன் விஜய் டிவியில் வந்து இந்த சில்ரென்ஸ்ஸு குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி நிறையா போடுறாங்க அதில் வந்து சின்ன குழந்தைகள்லாம் இந்த சூப்பர் சிங்கர்ன்னு ஒரு நிகழ்ச்சி கொடுக்குறாங்க அதில் ஸ்டுடென்ட்ஸு ப படிக்கிற குழந்தைங்க ஒரு ஏறக்குறைய ஒரு பத்து பன்னெரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அதில் வந்து நல்ல இனிமையாக பாடுகிறாங்க நல்லா நடிக்கிறாங்க அவர்களோட திறமையை வெளிப்படுத்துகிறாங்க அதெலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெலாம் எல்லாம் நான் டிவியில் அதில் விடுறதில அந்த நிகழ்ச்சிகளெல்லாம்